சிலை பெரிய சிலையை உருவாக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கடினமாகதான் இருந்துச்சு அந்த கண் காது கை காலெலாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாகதான் இருந்துச்சு தண்ணீர் அதிகமாக ஊற்றினாலும் கரெக்டாக நம்ம ஷேப்புக்கு வராது அது அப்புறோம் திருப்பி மண் கொஞ்சம் போட்டு கல்லாட்டம் ஆக்கி அதுக்குனு ஒரு ஷீல்டு இருக்கும் மோல்டு மாரி அதில் அப்டேயே சும்மா சின்ன சின்னதாக டிசைன் பண்ணி அதுக்கு தேவையான கலரெலாம் போட்டிருக்கேன் நிறைய சவாலாகதான் இருந்துச்சு கலர் பெயிண்ட்டிங் பண்ணா கன்னாபின்னானு ஆகிடும் கண்ணு வைக்கும்போது கரெக்டாக அந்த பெயிண்டிங் செட்டாகாது பெரிய சவாலாகதான் இருந்துச்சு மழையில் நனையாமல் பார்த்துக்கிறதா இருந்துச்சு ரொம்ப கஷ்டந்தான் அது எனக்கு இருந்தாலும் செய்யணும் ஒரு ஜாலி என்டர்டெயின்மென்ட்கொசொரம் செஞ்சோம்